ஆ சொல்லுங்கள் சார் நீங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ மாற்றிக்கலாம் சார் இல்லை சார் அதே நெட்ஒர்க் கொடுப்போம் சார் ப்ளஸ் அவங்களோட ஆதார் கார்டு வேணும் சார் த்ரீ ஹண்ட்ரேடு வரும் சார் ஆ மூணு சார் த்ரீ மந்த்துக்கு வந்து அன்லிமிடெட் டேட்டா சார் அன்லிமிடெட் கால் பண்ணிக்கலாம் சார் அப்புறம் வந்து எம்என்சிக்கு மாத்திக்கறீங்கன்னால் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு டேட்டா ஃப்ரீ சார் ஆ ஓகே சார் ஜெராக்ஸ் ஓகே சார் ஆள் வரணும் சார் ஆதார் கார்டில் உள்ள ஆள் வரணும் சார் ரேகை வைக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் சார் ஆ அது ஓகே சார் ஆ வரலாம் சார் மார்னிங் மார்னிங் நைன் டு சிக்ஸ் ஓ க்ளாக் வர்றீங்களா ஆ ஓகே சார் அதெல்லாம் ஓகே தான் சார் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார் அப்புறமா சிம் கார்டு வாங்க வர்றவங்கள் வந்து அவங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு வரணும் சார் ஆ ஓகே சார் ஆ தேங்க் தேங்க்யூ சார்